போக்குவரத்து அப்படினு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நியாபகம் வரது ஆக்சிடென்ட் ஏன்னால் இப்போது வந்து அதிகோம் வந்து நடக்கிறது ஆக்சிடென்ட் தான் எக்ஸ்ப்பக்ட் பண்ணாத டயத்தில் வந்து ஆக்சிடென்ட் நடந்துட்டு போயிடுது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகெண்டில் ஆக்சிடென்ட் நடந்துடுது ஏன்னால் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட்டு வந்து ரோடு ரூல்ஸை நம்ம ட்ராஃபிக் ரூல்ஸை பாலோ பண்ணனும் ஃபர்ஸ்ட்டு அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம் நம்ம பண்ணக்கூடிய தப்பே அண்ட் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அப்படினு சொன்னால் ட்ராஃபிக் போலீஸ் அவங்களோடு அவங்கள் கோஆடினேட் பண்ணனும் நம்ம அவுங்க சொல்ற விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணனும் ரோட்டில் பண்ணல லைக் வந்து ஹெல்மட் போடுறதாக இருக்கட்டும் அண்ட் ஃபோன் பேசிட்டே போகிறது இந்தமாதிரியான சில விஷியத்தலாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணனும் நம்ம நாட்டில் அதிகமாக வந்து ஆக்சிடென்ட் நடக்குது நம்மளே டெய்லியும் பார்த்துட்ருக்கோம் அண்ட் இதுக்கெல்லாம் காரணம் வந்து கேர்லஸ்னஸ் ஸோ நம்ம ரோடில் போய்ட்டுருக்க அப்போது நாங்கள் ரொம்ப கான்சன்ரேட்டடா பைக் ஓட்டிட்டு போகணும் என்னா நமக்கு ஒரு ஆ ஒரு விஷயம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா நமக்கும் ஆபத்து நம்மளை சுற்றிருக்கவங்களுக்கும் ஆபத்து இல்லையா ஸோ இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கேர்லெசா வந்து இருக்க கூடாது அதுதான் நான் சொல்கிறேன்